ஹலோ ஸ்விங்கிங்களா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக ஃபங்ஷன் டேட் வந்து சொன்னதினால எங்களால் வந்து வேற எதுவும் பண்ண முடியல அதனால் இப்போ உங்கள் கிட்டே நான் இந்த ஃபுட்டை ஆடர் எடுத்துக்கலாம்ன்னுட்டு ஃபுட்டு ஆடர் பண்ணலாம்ன்னுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம் ஆக்ச்சுவலாக உங்களோட ஃபுட்டு குவாலிட்டி எப்படி இருக்கும் உங்களோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்கள் கிட்டேயே ஃபுட்டு ஆடர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஃபுட்டு வந்து எனக்கு கரெக்டான டைம் டுயூரேஷனில் எனக்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் ஃபுட்டு வந்து எந்த பிரச்சனையும் ஏதாச்சி டைம் டிலே ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும் ரிலேட்டிவ்ஸ் எதிரில் ஸோ உங்களால் வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக ஆன் டைமில் ப்ராப்பர் டைமில் குவாலிட்டியான ஃபுட்டை எங்களுக்கு பண்ணித்தர முடியுமா பண்ணித்தர முடிஞ்சுதுனா எங்களுக்கு வந்து டைம் டுயூரியேஷன் ரொம்ப முக்கியம் எனக்கு அது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டைம் குவாலிட்டியான ஃபுட்டு நாங்கள் உங்கள் கிட்டே இருந்து எதிர் பாக்கிறோம் ஃபுட்டு வந்து ஏன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எந்த உப்பு காரம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராதுன்ட்டு உங்கள் கிட்டே சொன்னதுனால தான் நாங்கள் இப்போது உங்கள் கிட்டே நான் ஆர்டரே வந்து உங்கள் கிட்டே கொடுக்குறோம் ஆர்டர்ல வந்து டிஸ்க்கவுண்ட் ஏதாச்சி பண்ண முடியுமா டிஸ்க்கவுண்ட்டுனா உங்கள் கிட்டேயே நெக்ஸ்ட் ஆடர் நாங்கள் இன்னொரு ஆர்டரும் இருக்குது ஆக்ச்சுவலாக உங்கள் கிட்டே நாங்கள் டிஸ்க்கவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்றோம்னா நெக்ஸ்ட் ஆர்டரும் உங்கள் கிட்டே ஏதாச்சும் சலுகை கிடைச்சுதுன்னா இன்னொரு ஆர்டரும் இருக்குது நாங்கள் அதையும் தர்றதுக்கு ரெடியாக இருக்கோம் ஆக்ச்சுவலாக நீங்கள் உங்களால் ஆன் டைமில் எனக்கு டிஸ்க்கவுண்ட் ப்ரைஸ் கூட எனக்கு இதை பண்ணி தர முடியும்னா நாங்கள் எங்கள் நெக்ஸ்ட் ஆர்டரும் உங்கள் கிட்டேயே கொடுக்குலான்ட்டு இருக்கேன் தேங்க்ஸ்